நான் எட்டு எட்டாவது படிக்கும்போது எங்களுக்கு வந்து டூருக்கு கூட்டு போனாங்க டூரு வந்து பத்து இடத்துக்கு கூட்டு போனாங்க மேல்மருவத்தூர் மஹாபலிபுரம் ம மெரினா பீச்சு அப்புறோம் வந்து கோளாரங்கம் இந்தமாரி நிறையா இடத்துக்கு கூட்டு போனாங்க ரொம்ப புடிச்சு இருந்தது இந்தமாரி ஃப்ரெண்டுங்களோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பீச்செல்லாம் குளிச்சுகிட்டு வெளாண்டுகிட்டு அந்தமாதிரி ரோட்டு கடைலெல்லாம் டிஃபன் வாங்கி சாப்பிடுக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு திரும்ப எப்படி திரும்ப அந்த ஸ்கூல் டூருக்கெலாம் கூட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தமாதிரி பழைய ஃப்ரெண்டுங்களெலாம் பார்க்கலாம் அதே ஒரு தனி ஃபீல் தான் ஜாலியாக இருக்கும் இந்தமாரி என் ஃப்ரெண்டுங்களெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்தமாரி மஹாபலிபுரத்தில் போய்ட்டு யானை செலை இந்தமாரி நிறையா பார்த்தோம் ரொம்ப புடிச்சு இருந்தது எல்லா இடமும் சுற்றி எல்லா இடமும் கோ கோளாரங்கத்துலெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்தது சுத் நிறையா இடத்துல சுற்றி பார்க்க கூட்டு போயிருந்தாங்க